ஆ ஹலோ சொல்லுங்கள் மேடம் ம் ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன மாதிரியான காய்கறி மேடம் வேணும் ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போது வந்து நம்மள்ட்ட வந்து சமையலுக்குத் தேவையான எல்லா காய்கறிகளும் இருக்குது மேடம் இப்போது வந்து தக்காளி வந்து கிலோ முப்பதுருபா வெங்காயம் கிலோ இருவதுருவா இந்தமாட்டம் ஒ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வெலை வந்து கொஞ்சம் மாறுபடும் அதேமாட்டம் இன்னைக்கு சொல்கிற வெலை வந்து நாளைக்கு இருக்காது அதே மாதிரியான க தேங்காய்லாம் ஒரு கிலோ ஓ ஒரு பீஸ் வந்து இருபதுருவா உங்களுக்கு எந்த மாதிரியான காய்கறி மேடம் வேணும் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் வந்து டோர் டெலிவெரியாக மேடம் ஓகே மேடம் டோர் டெலிவெரி வந்து நாங்கள் வந்து ஃப ஃபைவ் கிலோமீட்டருக்கு ரேடியஸுக்குள்ள வீடுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து டோர் டெலிவெரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம் உங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டருக்கு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் மேடம் டிஸ்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நாங்கள் வெலை விக்கிறதை நார்மலாகவே க வெலை கம்மியாக தான் விற்கிறோம் மற்றவங்களோட உங்களுக்கு வந்து நீங்கள் டெ டெய்லியும் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் வாங்குகிற விலையிலேருந்தே டிஸ்கௌண்ட் கொடுக்குறேன் மேடம் இதுக்கு மேலே எங்களால் எதுவும் கம்மி பண்ண முடியாது இதுவே ரொம்ப வெலை கம்மியாக தான் மேடம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓகே மேடம் ஓகே மேடம் உங்கள் அட்ரெஸ் வந்து எனக்கு வந்து வா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க மேடம் உங்கள் அட்ரெஸ்ஸும் உங்கள் மொபைல் நம்பரு இதெல்லாம் பண்ணிவிடுங்க மேடம் நான் நீங்கள் கேட்ட காய்கறியெல்லாம் டெய்லியும் உங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு மேடம் தேவைப்படுது

ஓகே மேடம் ஓகே மேடம் தினமும் உங்கள்ட்ட வந்து கரெக்டாக கொடுத்துருவோம் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓ ஓகே மேடம் ரொ ரொம்ப நன்றி மேடம்